தோட்டக்கலை அப்படின்னா செடி கொடி மரங்களை பற்றி ஆராய்ந்து படிப்பதுதான் தோட்டக்கலை அப்படினு சொல்வாங்க தோட்ட வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீட்டில் தோட்ட அதாவது மாடித்தோட்டம் சின்னதாக ஒரு மாடித்தோட்டம் வச்சுருக்கேன் வீட்டு வெளியேயும் வீட்டு வெளியே சுற்றி செடி செடிகளை வந்து கொடியாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வீட்டு முற்றத்தை சுற்றி தோட்டக்கலையை பயன்படுத்தி நான் அழகு படுத்தியிருக்கேன் அதாவது மணி பிளான்ட்டுனு சொல்லுவாங்க அந்த மணி பிளான்ட் கூடவே சங்குப்பூ செடியும் வளர்த்து நான் என்னோட வீட்டு முற்றத்தை சுற்றி வீட்டு முற்றத்தின் மேலே அது கொடியாக வளர படர படர்ந்து வளர நான் அதை பயன்படுத்தியிருக்கேன் இது பார்க்கும்போது என்னோட வீட்டு வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அழகா ஒரு நிசப்தமாக இருக்கும் அது வேறு எந்த ஒரு வீட்டுலேயும் அந்த மாதிரி வராது நான் சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு மாடியில் ஒரு சின்னதாக ஒரு மாடித்தோட்டம் வச்சுருக்கேன் அந்த மாடி தோட்டத்தில் சின்ன சின்னதாக தக்காளி செடி அப்புறம் லெமன் செடி துளசி கருந்துளசி அப்புறம் கற்றாழை இதுப்போன்ற செடிகளெலாம் நட்டு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மிளகாய் செடியும் நான் வச்சுருக்கேன் இதுப்போன்ற செடிகளை வளர்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு